இந்தியாவில் வந்து பல பகுதியில் வந்து கல்வியை வந்து பெருகுணுன்னு சொல்லிகிட்டு மடிக்கணினியும் சைக்கிளும் கொடுத்தாங்க சைக்கிள் ஏன் கொடுத்தாங்கன்னா வெகு தூரத்தில் இருக்கிற பொண்ணுங்க நிறையப்பேர் வந்து அனுப்பிச்சுட மாட்டாங்க ஏன் நடந்தே போகணும் பெண்பிள்ளை அப்படி சொல்லிட்டு இதனாலே கல்விக்கு கல்லூரிக்கும் சரி ஸ்கூலுக்கு சரி அனுப்பிச்சுடமாட்டேன்றாங்க அதனால் வந்து அவங்களுக்காக பள்ளிக்கூடம் அவங்க டெய்லியும் போகணும் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்காக அரசாங்கம் வந்து சைக்கிள் கொடுத்துச்சி அதே மாரி பிள்ளைங்க வந்து பன்னெண்டாம் வகுப்பு பிள்ளைங்கள் வந்து படித்து முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளியில் போய் சேரும் போது அவங்களுக்கு அதிக அளவு கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் இருக்கும் அதனால் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்காக இப்போவே முன்கூட்டியாகவே வாங்க முடியாது சொல்லிட்டு கவர்மெண்ட் அரசுப்பள்ளி பிள்ளைங்களுக்கு மடிக்கணினி தந்துருக்காங்க இது வந்து பெருமளவு உதவியாக பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் உதவியாக இருக்கின்றது